அண்ணா வணக்கம்ண சாப்பாடு ஆட்ரு பண்ணிருந்தேண்ண அது ரெடி ஆகிடுச்சுங்களா ஆ சரிண்ண இல்லைண்ண போன ட்ரிப்பு சாப்பாடு ஆட்ரு பண்ணும் போது ஒரு கூப்பன் கொடுத்தீங்கல்ல ஆ ஆமாண்ணா ஆ அது அமௌண்ட்டு கம்மி பண்ணுறதுக்கு ஆமாங்க ஆ ஆமா ஆமாங்க சரிங்க ஆ அதான் இப் சரியாகிருச்சினா அதுக்கு என்ன அமௌண்ட்டு தள்ளுபடி போக கூப்பன் இருக்குது அமௌண்ட்டு போட சொன்னிங்கன்னா அமௌண்ட்டு அனுப்பிடுவேன் நீங்கள் ஆட்ரு அனுப்பிடுங்க ஆ சரி அதே மாதிரி தாண்ண ஆ எல்லாம் எல்லாம் எல்லாம் ஐட்டமும் அப்டியே அனுப்பிடுங்க ஆ நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் சொல்லுங்க ஆனால் தள்ளுபடி தள்ளுபடி சொல்லுங்க எவ்ளோண்டு நான் அமௌண்ட்டு அனுப்பிறேங்க ஆ ஓகேண்ணா